அதாவது ஐஸ்ஸில் நடக்கும் போது குறைவான ஐஸாக இருந்துச்சுனாக்கா கஷ்டம் தெரியாது நடந்து போய்டலாம் அதிகமான ஐஸ் இருக்கும் போதுதான் ஐஸ் பூ மாதிரி இருக்கும் அப்போ நம்ம கால் வைக்கும்போது சேத்தில் போகிற மாதிரி புஸ்ஸுனு புஸ்ஸுனு உள்ளே போய்டும் ஐஸ் எல்லாம் உள்ள போய்டும் நடக்க முடியாது ஐஸ் ஜாமாகிடுச்சுன்னாக்க வழுக்கல் உண்டாகும் அந்த நேரத்தில் ரொம்ப கஸ்டமாக இருக்கும் ஸ்டிக் கொடுத்து புடிச்சு இழுத்துகிட்டு போகணும் ஐஸ்ஸில் போகணுனாக்கா அதான் ரொம்ப கஸ்டமான இடம் அது அந்த ஒ ஜாம் ஆகிடுச்சுன்னா ஐஸ் அதாவது வழுக்கல் அப்போ ஸ்கிப் பண்ண முடின்னா கஸ்டம் அதில் சில நேரத்தில் நம்மளே அடிச்சிகிட்டே போய்ன்னே இருக்கும் அதுவும் கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த ஐஸ் அதோடு கூட என்னானாக்க இந்த ஐஸ்ஸில் இருக்கிறத விட காட்டிலும் மோசம் இந்த மலையிலிருந்து நேராக டீப் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம மனுஷங்க இறங்கமுடியாது இறங்க போதெல்லாம் கயிறு கட்டி இறக்குவாங்க அப்போ தான் அந்த செங்குத்தான மலையில கயிறில் இறங்குனா தான் இறங்க முடியும் யாரும் கீழே பிடிப்பு இருக்காது மேலே தான் பிடிப்பு இருக்கும் அந்த மாதிரி மிடிப்பில் தான் போ முடியும் இல்லா போனால் போகவே முடியாது அந்த மாதிரி இடத்துல இறங்கிருக்கோம் கஷ்டப்பட்டு போயிருக்கோம் வந்திருக்கோம்